டெங் டெங்கு காய்ச்சல் அப்புறம் மலேரியா இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ப வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுக்கிறதும் அப்புறம் எந்த இடத்துலையும் வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்கறதும் வந்து நம்ப செய்யணும் அப்ப தான் வந்து நமக்கு இந்த மாதிரியான நோய் வந்து நமக்கு தாக்காது ஏன்னா வந்து இந்த நோய்னால நிறைய பேர் வந்து இறந்தும் போயிருக்காங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கும் போய்ருக்காங்க இதனால் வந்து நம்ப அப்போலருந்தே வந்து நம்ப வீட்டை சுற்றியும் நம்ப வீட்டுக்குள்ளையும் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சிக்கணும் எந்த இடத்துலையும் வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும் குறிப்பாக வந்து இந்த வ டையருங்களில் நிற்கிற தண்ணி அப்புறம் வந்து பழைய தொட்டிங்களில் இருக்கிற தண்ணிங்க அப்புறம் இந்த தேங்காய் மட்டையில் இருக்கிற தண்ணி அப்புறம் அந்த ப்ளாஸ்டிக் பாக்ஸில் இருக்கிற தண்ணி இதெல்லாம் வந்து கொசு வந்து இது இந்த மாரி இடத்துல இருந்து தான் வந்து அது வளரும் ஸோ வந்து நம்ம இந்த மாரி தண்ணி தேங்காமல் நம்ப வந்து பாதுகாப்பாக வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிக்ணும் நம்ப மட்டும் இல்லாமல் நம்ப சுற்றி இருக்கிற இடத்தையும் வந்து நம்ப க்ளீனாக வச்சிக்கிட்டாதான் நம்ப வீட்டை சுற்றி இருக்கிற அடுத்தவங்களுக்கும் பாதிக்காது நமக்கும் அது பாதிக்காது குப்பைங்களையும் அதேமாதிரி அடிக்கடி க்ளீன் பண்ணிடணும் வீட்டு உள்ளேயும் சுத்தமாக இருக்கணும் அதே மாரி டெட்டாலு அதெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் இதெல்லாம் பண்ணா தான் நமக்கு வந்து எந்த நோயும் தாக்காமல் பார்த்துக்க முடியும்